ஹலோ நான் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து நான் வந்து ஆட்ரு போட்டுருந்தேன் பரோட்டா சப்பாத்தி கேர்டு ரைஸ் ப்ளஸ் வந்து ஒயிட் ரைஸ் சாம்பார் சாதம் இதை ஆட்ரு போட்டுருந்தேன் ஆனால் அது வந்து பரோட்டா வந்து பழசே வந்து போட்டு சூடு பண்ணி கொடுத்துருக்கனால அதோட வந்து வறட்சியாக இருக்கு நல்லாவே இல்லை டேஸ்ட்டாகவே இல்லை அப்புறம் வந்து கேர்டு ரைஸும் வந்து தயிர் ரொம்ப கம்மியாக போட்டதுனால சாதம் சரியே இல்லை அப்படியே வறட்சியாக நிற்குது அதுவும் எனக்கு பிடிக்கல தோசையில நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கிறாங்க அந்த எண்ணையை வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் தான் ஏற்படும் நான் கொஞ்சமாக ஆயில் போட்டு இது பண்ணி சுட சொன்னேன் ப்ளஸ் வந்து நான் ஒயிட் ரைஸ் ஆட்ரு போட்டுருந்தேன் சாம்பார் சாதம் அப்படிலாம் ரொம்ப காரமாக இருக்குது அதனால் அது வேண்ணா ரிட்டன் பண்ணுறதுக்காக நான் காரணத்தை சொல்லுறேன் ப்ளஸ் வந்து நம்ப எது ஆட்ரு போட்டாலும் ஒரு நல்லபடியாக வரணுன்னு நம்ப நினைக்கிறோம் அதை வேறு மாதிரி மாற்றி மாற்றி காரமோ புளிப்பு எதுவுமே இல்லாமல் டேஸ்ட்டே இல்லாமல் இருந்துருக்குது எண்ணெய் இவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்கள் அதனால் நான் ரிட்டன் பண்ணிவிட்டேன் சாம்பார் சாதம் வந்து நான் கேட்டுருந்தேன் பட் ஆனால் அவங்க வந்து நிறைய மிளகாத்தூள் போட்டு காரமாக இருக்குது புளியும் அதிகமாக இருக்கு அதனால் அது எனக்கு சரி வரலன்னு நான் வந்து அனுப்பிவிட்டுட்டேன் ப்ளஸ் வந்து நான் இது உணவு வந்து கசிவு வேறு இந்த சாம்பார் சாதத்தில் வந்து ஊர் கூட்ட வந்து அந்த குழம்பு ரசாயம் வந்து தூள்லாம் நிறைய அதிகமாக போடவும் அதில் சாம்பார் அப்படியே வெளியவே வெளியே எல்லாம் இதாக இதாக இருக்குது இதனால் நான் எப்படி கொழ கொழன்னு இருந்தால் நம்ப எப்படி சாப்பிடுறது சொல்லுங்கள் அதனால் எனக்கு அதுவும் பிடிக்கல ப்ளஸ் வந்து காரமும் அதிகமாக இருக்கு உப்பு இதில் தயிர் சாதத்தில் உப்பு சுத்தமாக கிடையாது சும்மா லைட்டாக போட்டுவிட்ருக்காங்க தயிரும் ரொம்ப கம்மியாக போட்டுவிட்ருக்காங்க அதனால் எனக்கு அதுவும் சூட்டபுள் ஆகலை அதனால் இது நல்லபடியாக வந்து அனுப்பித் தருமாறு நாங்கள் ஹோட்டலுக்கு திருப்பியும் நான் ஃபோன் பண்ணிக் கேட்டேன் இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க நல்லபடியாக ஒரு ஆட்ரு போட்டால் ஒழுங்காக கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டு எல்லா பொருளையும் நான் ரிட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அங்கே உள்ள மேனஜர் சொன்னாங்க இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காது மேடம் நாங்கள் நல்லபடியாக அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் வராதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரிங்க சார் இனிமே நீங்கள் வந்து நல்லபடியாக ஆட்ரு செண்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி அப்படி தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் திருப்பி நெக்ஸ்ட் டைம் உங்கள்ட்ட நாங்கள் ஆட்ரு போட முடியும் இப்படி எண்ணெய் அதிகமாக காரம் அதிகமாக எல்லாம் கசிவு ஏற்பட்டு இந்தமாதிரிலாம் கொடுத்திங்கன்னா எப்படி ஒரு கஸ்டமர் சாப்பிடுவாங்க நீங்கள் எப்படி ஒரு ஹோட்டலில் ந நடத்த முடியும் ஒன்ஸ் நீங்கள் நல்லபடியாக அனுப்புனா தானே எங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் இப்படி அனுப்பாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த காரணத்தை வச்சு காரம் ப்ளஸ் வந்து எண்ணெய் அதிகமாக இருந்துச்சு அதுக்காக வந்து உணவு கசப்பு சாம்பாரில் ரொம்ப இதாக இருந்தால் நான் எல்லாத்தையும் நான் ரிட்டன் பண்ணிருக்கேன் இந்த காரணத்தையும் அந்த ஹோட்டல்காரவங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் அவங்க திருப்பியும் வந்து மேனேஜ்மெண்ட்டில சொல்லி உங்களை நல்லபடியாக திருப்பி அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருக்கறாங்க அதனால் இனிமே எந்த ஃபால்ட்டும் வராதுன்னு நான் நினைக்கிறேன் இதுக்காகனா தான் காரணத்தை ரிட்டன் பண்ணுறதுக்கு நான் பதில் சொல்லுறேன் தேங்க்ஸ்